இருபத்து ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூனு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மூனு மூனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ரெண்டு